பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஐந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று